இல்லவே இல்லை சமைக்கிறது வந்து பெண்களோட வேலை மட்டும் கிடையாது ஆண்களுக்கும் அதில் உரிமையும் இருக்குது அதில் அவங்க பங்கும் இருக்கணும் பெண்கள் மட்டும் தான் சமைக்கணுகிற ஒரு இது வந்து நம்ம மாற்றணும் ஆண்களுக்கும் அது எல்லாத்துலேயுமே சம உரிமை இருக்குது எப்படி பெண்கள் வந்து எல்லாத்துலேயும் சம உரிமையாக இருக்காங்களோ அதே மாரி ஆண்களுக்கும் எல்லாத்துலேயும் சம உரிமை இருக்குது எங்கள் வீட்டில் வந்து எங்கள் அப்பா சமைப்பாங்க நாங்கள் எங்கேயாச்சும் வெளியில் போய்விட்டோம் அப்படினா அப்பா தான் சமைச்சி வைப்பாங்க அப்பாவோட சமையலும் நல்லாயிருக்கும் தம்பியும் எப்பேயுமே அம்மாவையும் என்னையும் வந்து எதிர்பார்க்க மாட்டாங்க இப்போ ஏதாச்சும் வேணுன்னால் அவனே வந்து செஞ்சுப்பான் எங்கள் வீட்டில் உள்ளவங்க சமைச்சிருக்காங்க நல்லா தான் இருக்கும் சமைக்கிறது வந்து ஆண்களுக்கும் வந்து உரிமை தான் இப்போ இருக்கிற ஜென்ரேஷனில் ஆண்களும் சமைக்கிறாங்க இப்போ வந்து கேர்ள்ஸ்யெலாம் வந்து நிறைய பேர் வீட்டில் வொர்க் போகிறவுங்க இருக்காங்க அவங்க ஹஸ்பண்ட் வந்து அவங்கள வந்து கேர் பண்ணிக்கிறதுக்காக சமைச்சி கொடுக்குறாங்க இன்னும் நிறைய இருக்குது ஸோ வந்து பெண்கள் மட்டும் ச வேலை வந்து சமைக்கிறது கிடையாது ஆண்களுக்கும் அதில் உரிமை இருக்குது